வீடியோ கேம்கள் வீடியோ கேம்கள் எனக்கு மிகவும் பிடித்த ஓர் பிடித்த ஒரு அனுபவம் ஏனென்றால் நான் சிறு வயதில் இதை தவிர வேறு எதுவும் விளையாட மாட்டேன் சிறு வயதில் இருக்கும் போதே வீடியோ கேம் வீடியோ கேம் வீடியோ கேம் என்று திரிந்து கொண்டே இருப்பேன் அதில் சிப்புகள் போட்டு விளையாடி கொண்டே இருப்பேன் ஆனால் நான் பெரியவன் ஆக ஆக வீடியோ கேம் அதை மறந்துவிட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் வீடியோ கேம்கள் மிகவும் சிறந்தவை ஏன்னால் நமக்கு இந்த உலகத்தில் யாருமே தேவை இல்லை என்ற ஒரு உணர்வை நமக்கு தரும் அந்த உணர்வை தரும் போது நமக்கு ஓர் நமக்கு ஓர் ஆள் இருக்கிறார்கள் நமக்கு என்று தோன்றும் ஆனால் இப்பொழுது நாங்கள் நாம் விளையாடுவதை மறந்துவிட்டோம் வீடியோ கேம் மறந்துவிட்டோம் நம் தொலைபேசியில் நம் விளையாடி கொண்டிருக்கின்றோம் நான் தொலைபேசியில் இப்பொழுது கூட ஓர் விளையாட்டை விளையாடுகிறேன் ஃப்ரீ பையர் என்ற ஒரு விளையாட்டை நான் இப்பொழுது கூட விளையாடி கொண்டிருக்கிறேன் இந்த தொலைபேசி